என்னிடம் நாட்டுக்கோழிகள் வாத்துகள் காடைகள் ஆகியவை இருக்கின்றன நாட்டுக்கோழிகள் பெரும்பாலும் வெப்ப சூழ்நிலையில் நன்றாக வளரும் வாத்துகள் சேறு தண்ணீர் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் நன்றாக வளரும் காடைகள் பெட்டியில் வள வைத்து நான் வளர்க்கிறேன் இந்த இதில் வணிகம் எப்படி செய்கிறேன் என்றால் கோழிகள் வாத்துகள் போன்றவற்றை கோழி கடைக்காரர்கள் வாங்கி கொள்கிறார்கள் காடைகளை காடை விரும்புவோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக நான் விளம்பரம் செய்கிறேன் அதன் மூலமாக விற்பனை செய்கிறேன்